ஒம்பது லட்சத்தி எட்டாயிரத்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று எட்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்து ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்து முண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்து நானூற்றி இருபத்தி ரெண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி நாலு